நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் எதார்த்தமாக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸுலாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து ஒரு ப்ராடக்ட்டு பார்த்தேன் என்ன ப்ராடக்ட்டுனா அது ஒரு குர்த்தி தான் பார்த்தேன் ஒரு கெவுன் பார்த்தேன் அந்த கெவுன் வந்து சூப்பராக இருந்துச்சு நான் அதை எதில் ஆர்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்போது நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அந்த குர்த்தியை அந்த குர்த்தி நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்ட்ரு பண்ணப்போது அது வந்து சவன் ஹண்ட்ரட் வந்துச்சு அந்த குர்த்தி எனக்கு சவன் ஹண்ட்ரேட் வந்து நான் அது ஆர்ட்ரு பண்ணி நான் அது வாங்கினேன் அது கலரும் பிங்க் கலர் அது நல்லாயிருந்துச்சி பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்ட்டிவாக பார்க்க சூப்பராக இருந்துச்சு அதனால நான் அது ஆர்ட்ரு பண்ணேன் ஆனால் நேரில் வந்ததுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுது அது சுத்தமாக எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை கிளாத்து வந்து சுத்தமாக நல்லாயில்ல ஏன்டா ஆர்ட்ரு பண்ணோம் அப்படிங்குற மாதிரி எனக்கு ஆகிடிச்சி என் அமௌண்ட்டே வேஸ்ட்டாக போய்டுச்சு அப்படின்னு நான் யோசித்தேன் ஐய்யையோ என்ன இது இப்படி ஆகிடுச்சி அப்டிங்கிற அளவுக்கு ஆகிடுச்சி எனக்கு எழுநூறுபா வேஸ்டாக போய்டிச்சு நான் அதுக்கு அப்புறமா இனிமேல் ஆன்லைனில் ஆர்டரே பண்ண கூடாது அப்படின்னு நெனைச்சிட்டேன் அது பிங்க் கலரு தான் நான் ஆர்ட்ரு போட்டது ஆனால் அது வரும்போது என்ன கலரில் இருந்துச்சுனா ஒரு மாதிரி ஆரஞ்ச் கலராக இருந்துச்சு அந்த ப்ராடக்ட்டு கலரு வந்து அந்த குர்த்தி வந்து இப்போ அதில் வந்து காட்டன்னு போட்டுருந்தாங்க ஆனால் எனக்கு வந்தது காட்டன் கிடையாது ரேயான் மெட்டிரியலில் தான் எனக்கு அந்த குர்த்தி வந்து வந்திருந்துச்சி சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை ரொம்ப நான் பேடாக இது பண்ணிட்டேன் தாட் வந்துடுச்சி எனக்கு ரொம்ப பேடான தாட்டு வந்துடுச்சி இதுக்கு அப்புறம் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துட்டுதான் ஆர்ட்ரு போடுவேன் அப்படி இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டுதான் நான் ஆர்ட்ரு போடுவேன் அவ்வளோ இதாக நான் ஒன்றும் இனிமேல் ஆர்ட்ரு போட மாட்டேன் எனக்கு இதுவரைக்கும் வந்த ப்ராடக்ட்லேயே எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு ப்ராடக்ட்டுனா அது இந்த ப்ராடக்ட் மட்டும் தான்